ஃபர்ஸ்ட்டு டிகிரி படிச்சுட்டு இருக்கப்போ எல்லா ஃபீஸ்ம் கரெக்ட்டாக கட்டிட்டேன் லாஸ்ட்டு செம் மட்டும் கட்டலனு நினைக்கிறேன் எதோ ஒரு இஸ்யூனால் ஃபேமிலினால் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு சொல்லி சொல்லியும் வீட்டில் கொஞ்சம் லேட்டா கட்டிட்டாங்கள் சரி நானும் வெயிட் பண்ணிட்டு அந்த டைமில் எல்லாமே கொடுப்பாங்கள செமஸ்டர் எக்ஸாமு எல்லாம் கொடுக்குற டைமில் என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடில உனக்கு வந்து இது கிடையாது அப்படினுன்ட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுட்டேன் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த டைமில் எல்லோர்டையும் போய் கேட்டுருப்பேன் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லோர்டையும் கேட்டுடன் அதுக்கு அப்புபறம் சீனியர் அண்ணா இதுவரைக்கும் நான் பேசாத அண்ணன்ட்ட போய் சரி வேறு வாய்ப்பில்லை நமக்கு வந்து கிடச்சி தான் ஆகணும் எப்படியாவது நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிணும் அந்த டைமில் ஃபேமிலியும் ஊரில் கிடையாது வெளிலத் தான் இருக்காங்கள் எதுவும் பேச முடியாது ஃபேமிலி கிட்ட காலேஜில் தான் இருக்கேன் சரி அப்புறோம் ஒரு அண்ணனை பார்த்து அவங்கள்கிட்ட நானே போய் பேசி எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துடுங்க நான் அப்புறமா நான் அமௌன்ட் தரன்ட்டு சொல்லி அந்தமாதிரி நான் கட்டின ஸோ இதுதான் என் லைஃபில் மறக்க முடியாத நானே ட்ரை பண்ணி கஷ்ட பட்டு அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயோம்